அடுத்த பத்து வருஷத்துல பாத்திங்கனா தொழில்நுட்பம் வளர்ச்சி எங்கேயோ போய்ரும் இப்போலாம் பாத்துட்டிங்கனா தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போயே வந்துவிட்டு அதிகமாக தான் இருக்குது ஆட்டோ ஆட்டோமேட்டிக் கார் ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் பத்து வருஷம் பாத்திங்கனா மனுஷனே இருக்க மாட்டானாட்ருக்குது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏஐயாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது வந்து பாத்திங்கனா முன்னேற்றத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் உலகமே முன்னேற்ற முன்னேற்றத்தை நோக்கி தான் போய்ட்ருக்குது அதில் வந்துவிட்டு த தமிழ்நாடுன்னு எடுத்துகிட்டிங்கனா இன்னும் முன்னேறிடும் இப்போ வந்துவிட்டு இப்போயே பாத்துகிட்டிங்கனா நிறையா ஏஐலாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போயே பாத்துகிட்டிங்கனா அலெக்ஸாலாம் நம்ம கேட்டது இப்போலாம் வந்துவிட்டு கூகுள் முன்னலாம் கூகுளில் அததது கூகுளில் வந்துவிட்டு நம்ம சேர்ச் பண்ணுவோம் இப்போலாம் கேட்டால் மட்டும் போதும் பேசினா போதும் நம்ம வந்துவிட்டு ஆன்சரு நம்ம அது இது பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் இப்போ கூ இப்போ வந்து கூகுளில் பாத்திங்கனா ஒரு பாட்டு பாடினா பாட்டு பாடுது இது தான் அடுத்த லெவெலுக்கு இப்போது கொண்டு போறதுன்னு தான் நம்ம வந்துவிட்டு இன்னும் நிறையா கொண்டு வருவாங்க அடுத்த பத்து ஆண்டில் இப்போயே வந்துவிட்டு நிறையா கொண்டு வந்திருக்காங்க